ஸ்ரீநிவாசன் ஆட்டோவா ஆ ஓகேண்ணா அண்ணா இப்போ தான் நான் உங்கள் ஆட்டோவிலேருந்து இறங்குனேன் ஆ என்னோட பேர்ஸ் உங்கள் ஆட்டோலேயே நான் மிஸ் பண்ணிவிட்டேன் இப்போதாண்ணா நான் செக் பண்ணி பார்த்தேன் ஸோ அதான் உங்கள் ஆட்டோ பின்னாடியே ஓடி வந்தேன் கூப்பிட்டேன் உங்களுக்கு கேட்கல போல் ஸோ அதான் பின்னாடி அந்த ஆட்டோவில் உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தது ஆ ஸ்ரீநிவாசன்னு இருந்தது ஆ அது தான் கூப்பிட்டேன் இருக்கானு செக் பண்ணி பாருங்கண்ணா ஓகேண்ணா ஆ இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க ஓகேண்ணா நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுறிங்களா நான் வந்து வாங்கிக்கிறேன்

பிளாக் கலர் பேர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இருக்காண்ணா ஆ ஓகேண்ணா ஆ அங்கேயே நில்லுங்கள் நான் வந்து வாங்கிக்கிறேன் ஆ ஓகே தேங்க்யூண்ணா